ஹலோ குட் ஈவினிங் மேம் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மேம் நாங்கள் திருக்கோவிலூர்லேந்து பேசுகிறோம் இந்தமாதிரி எங்கள் பொண்ணு யாழினி இப்போதான் மேம் டென்த்து முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ப்ளஸ் ஒன் அட்மிஷன் போடணும் மேம் அதனால் ஸ்கூலோட பற்றி விசாரிக்கலான்னு கால் பண்ணிட்டுருந்தேன் அபோவ் ஃபோர் ஃபிஃப்ட்டி மேம் அவ ம் ஆமாம் மேம் இப்போ எனக்கு மேக்ஸ் க்ரூப் மேக்ஸ் க்ரூப் வேணும் ம் இல்லைல்ல மேம் மே எங்களுக்கு ஏ க்ரூப் தான் வேணும் மேக்ஸ் க்ரூப் தான் மேம் வேணும் பார்த்தீங்கன்னா வி இப்போ விழுப்புரத்தில் நான் சரௌண்டிங்கில விசாரிச்சதில் நம்ப ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்ட்டு கேள்விப்பட்டேன் அதனால தான் கால் பண்ணிருந்தேன் இப்போ எனக்கு ஸ்கூலோட கோச்சிங் சொல்லுறீங்களா மேம் என்னென்ன கோச்சிங்ஸ் இருக்கு இப்போ ஃபீஸ் எப்படி மேம் வாங்குறீங்க டேர்ம் மாதிரியாக இல்லை இயர்க்கு ஃபீஸ்ஸாக அப்படிங்களா ஆ அதுமாதிரி கட்டலாமா மேம் ஓகே இப்போ யூனிஃபார்ம் புக்ஸ்லாம் எப்படி மேம் நாங்கள் வெளியில வாங்கணுமா இல்லை நீங்களே தந்துடுறீங்களா

ஓகே மேம் இப்போ எப்படின்னா எக்ஸ்ட்டா கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ் எதனா இருக்குங்களா இல்லை சப்ஜெக்ட் மட்டும் தானா

ஓகே இப்போ அதுக்குலாம் ஃபீ எப்படி மேம் ஆகுது ஓகே ஓகே ஓகே லாஸ்ட் இயர் எவ்வளோ பர்சண்டேஜ் மேம் கொடுத்துருந்தீங்க இந்த இயர் என்ன மேம் பர்சண்டேஜ் நம்ம ஸ்கூலில் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ இப்போ நாங்கள் அட்மிஷன்க்கு என்னைக்கு மேம் வரணும் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் இல்லை மேம் நாங்கள் வீட்லருந்தே தான் அனுப்புகிறோம் மேம் ஹாஸ்டல்ஸ்லாம் வேண்டாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் மேம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஓகே மேம்